இப்போ டிவி வந்து மழை காலத்தில் ஓடிட்டிருக்கும்போது இடி மின்னல் வந்தால் உடனே டிவி ஆஃப் ஆகிடுது இல்லை நாங்கள் சுவிச் ஆஃப் பண்ண வேண்டும் அதனால எங்கள் கரண்ட்டு ரொம்ப இதாக தெரியுது டிவி வந்து எங்கே வெடிச்சிப்போ மாட்டுகுது ரொம்ப ஹீட்டாயிருது டிவியே டிவி பார்க்க முடியறது இல்லை அதனால் நான் டிவி வந்து போடும்போது சௌண்டு ஃபுல்லாக வருது சில டைமில் கம்மியாக வருது இதால எனக் கரெண்ட் பில் வந்து எக்ஸ்ட்ரா வருது